ஹலோ சார் குட் ஆஃப்ட்நூன் சார் ஆ சார் நாங்கள் உங்கள் பையன் விஜய் படிக்கிற ஸ்கூல்லருந்து ஃபோன் பண்ணியிருக்கேன் சார் இந்தமாதிரி இந்தமாதிரி பையன் வந்து காலையிலருந்து கொஞ்சம் டல்லாகவே இருந்தான் க்ளாஸில் எதுவும் உடம்பு சர்லிங்களா சார் ஏதாது பிரச்சனைங்களா இது இதுமாதிரி வயிறு வலி அப்டின்னு சொல்லிட்டு அழுதுட்டிருக்காங்க சார் காலையில் ப்ரேக் ஃபாஸ்ட்டு சாப்பிட்டானுங்க சாப்பிட்டானா அது அது ஏதோ இன்டைஜஷன்னா இல்லை என்னன்னு தெர்லைங்க சார் ஒரு ரெண்டு டைம் வாமிட் எடுத்துவிட்டான் பையன் கொஞ்சம் ரொம்பவே டல்லாக இருக்கான் ந நாங்கள் வந்து இப்போதைக்கு ஃபஸ்ட் எய்டு இங்கே ம மெடிசன்ஸ் எமர்ஜென்சி மெடிசன் கொடுத்துருக்கோம் சார் நீங்கள் ஒரு ஒன் ஹார்குள்ளே வந்து பையனை வந்து பிக் பண்ண முடியுங்களா சார் உங்களால் ஆ ஓகேங்க சார் பயப்பட வேணாம் எந்த எமர்ஜென்சி எதுவுமில்ல நாங்கள் ஃபஸ்ட் எய்டு கொடுத்துட்டோம் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து பிக் பண்ணிக்கோங்க சார் அங்கே முன்னாடி கேட்டில் வந்து சைன் போட்டு வந்து க்ளாஸ் டீச்சரை மீட் பண்ணணுன்னு சொன்னால் அவங்க வந்து கூப்பிடுவாங்க நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கோங்க சார் ஓகேங்க சார் ஆ தேங்க்யூங்க சார்